ரெஸ்டாரண்ட் மேனேஜரா இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து நண்டு ஃப்ரை டூ பீசஸ் அப்புறம் ஒயிட் ரைஸில் கொஞ்சம் அப்புறம் வந்து பெப்பர் ரசம் வேணும் எக்ஸ்ட்ராவாக இன்னைக்கி எதுவும் ஸ்பெஷல் ஏதாச்சும் இருக்கா ஆ ஓகே சார் அதில் அதில் சிக்கனில் வந்து ஒரு ஒரு பார்சல் கொடுத்துருங்க சார்

ஆ தேங்க்யூ சார்